நம்ம ஊரிலேலாம் ஒரு கோயில்னால் தர்மகர்தா இருப்பாங்க இந்த பூஜை பண்ணுற மனுஷ இது பூசாரி இருப்பாங்க யார் முன்னால் நின்று நல்லவிதமா நடத்துவாங்களோ அவங்கள வச்சு முன்னால் எல்லாம் பண்ணுவாங்க அப்படியே இல்லைனாலும் மற்ற யார் அவங்களுக்கு அப்புறோம் யார் இருப்பாங்கோ இருக்கணுன்னு ஒரு இது இருக்குது அவங்க பசங்கள் இருந்தால் செய்வாங்க நல்லவிதமாக யார் செய்கிறாங்களோ செய்வாங்க அப்படி இல்லைன்னா முன்னால் நின்று நடத்துறாங்களே அவங்கள் வந்து யார் நல்லவிதமாக செய்றாங்களோ அவங்கள வச்சு அந்த கோயில் நிர்வாகத்தை பாத்